நான் செய்யக்கூடிய சமையல் வந்து நல்லாருக்குதுனு என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை எங்கள் ஃப்ரெண்டுகளை யாராவது கேட்டோம்னாக்க எப்படி செய்யறதுனு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்களை கூப்பிட்டு இப்படி இப்படிதான் செய்யணுன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படியே அவர்களுக்கு தெரியல அப்படினாக்க ஒரு பேனா எடுத்து பேப்பரில் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுனுடைய வழிமுறைகளெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுப்பேன்